தமிழகத்தில் சுகாதாரத்துறை நல்லா சிறப்பாக தான் நடைபெற்றுருக்கு செயல்பட்டுட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு ஒரு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்த்தோம்னா ரொம்ப ஹையர் எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறத நான் பார்த்தேன் பல கோடி மதிப்புள்ள எக்யூப்மெண்ட்ஸ் அது பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மக்கள் வெளியே போனாங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் எட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் அந்த ஸ்கேனுடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில செலவு பண்ண வேண்டி இருக்கிறது அது வந்து ஜிஹெச்சுக்கு போகும்பொழுது அந்த சுகாதாரத்துறை ரொம்ப நல்லா இயங்கிட்டு வர்றதனால அவங்களுக்கு ரொம்ப குறைந்த செலவுலேயே அவங்களோட அவங்களால ஸ்கேன் பண்ணிக்க முடியுது இல்லை காசே இல்லாமல் கூட அவுங்களால தன்னோட உடலை வந்து பாதுகாத்துக்கொள்ள முடிகிறது சுகாதாரத்துறை நல்லா தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து